நிவேதாக்கா நீங்கள் வெயிட் குறைக்கணுன்னு எங்கிட்ட கேட்டிருந்திங்கல்ல நீங்கள் டெய்லியுமே வந்து சுரக்கா எடுத்துக்கோங்க முள்ளங்கி எடுத்துக்கோங்க பீர்க்கங்கா புடலங்கா இதெல்லாம் அதிகம் ச எடுத்துக்கோங்கேங்க்கா சாப்பாட்டு அளவு கம்மி பண்ணிக்கோங்க நிறைய காய்கறி தான் சேர்த்துக்கணும் அதுவும் வந்து மண்ணில் விளையிற காயெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்டா சத்து இன்னும் நமக்கு ரொம்ப வெயிட் போட்டுரும் அதே மாதிரி வந்து சுண்டைக்கா அந்த சுண்டல் இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதிங்க மத்தியானம் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு அதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கணும் மீதி எல்லாமே நீங்கள் இந்த நீர் நீர் காயாக தான் அதிகமாக சேர்த்துக்கணும் கொள்ளு சேர்த்துக்குங்க தண்ணி நிறையா குடிங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு குடிங்க அதே மாதிரி காலையிலேயும் மதி நைட்டுக்கும் டிஃபனு ஒரு தோசை ஒரு இட்லி இல்லாட்டி சப்பாத்தி இதை தான் சேர்த்துக்கணும் அதிகமாக இந்த மாதிரி கம்மங் கூழெல்லாம் குடிச்சுறாதிங்க இளநீ சாப்பிடாதிங்க வாழைப்பழம் சாப்பிடாதிங்க தர்பூசணி சாப்பிடாதிங்க பலாப்பழம் சாப்பிடாதிங்க இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வெயிட் போட்டுரும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எண்ணெய் ஐட்டம் எண்ணெயால் பொரிக்கிற ஐட்டமெலாம் அதிகம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த போண்டா பஜ்ஜி சிப்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் பொரி வெறும் வரப்பொரி மட்டும் வாங்கி சாப்பிடுங்க அதுக்கு மேலெலாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க இது இப்படிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு டக்குன்னு வெயிட் குறையும் சைக்கிள் ஓட்டுங்க நிறைய வாக்கிங் போங்க சைக்கிளெலாம் ஓட்டினா இன்னும் நல்லா எனர்ஜியாக இருக்கும் நல்லா சீக்கிரம் வெயிட் குறையும்